சொல்லப் போனால் இப்போ நான் வந்து மொதல் மொதல்ல நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டது எப்போனா வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கள் ஊரு பம்ப்பு செட்டு அங்கே போயி என்ன பண்ணுவோனால் ஒரு பத்து இருபது பேரு குளிப்போம் அப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டோம் அங்கே நிறைய ஃபன்ஸு எல்லாமே ஜாலியான விஷியம் எல்லாமே நடக்கும் அங்கே வந்து நண்பர்களோட சேர்ந்து கற்றுக்கிட்டது தான் அந்த விஷியம் அதுக்கப்பறம் வந்து என்னானுச்சினால் வெளியில் போயி குளத்துலியோ ஊர் குளத்துலியோ எங்கியாச்சி குளிப்போம் அப்போது வந்து நம்மளோடய உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துக்கும் கொடுக்கறா மாதிரி நல்லா பாராவும் நம்ம உடம்பு வலிமை எங்கறது பயன்படுங்கறனால் அது நல்லா நாங்கள் ஜாலியாக வெளாடுவோம் குளிப்போம் அந்த கொளத் கொளம் வந்து ஆழமான கொளம் தான் அதனால குளிக்கிறப்ப நல்லாவே குளிப்போம் ஜாலியாக குளிப்போம் அதுக்கூட என்னன்னால் என்னை பொறுத்த வரையும் நான் வந்து நீச்சல் அடிக்கிறதோ நல்ல விஷியம் தான் சொல்லுவேன் அது வந்து எப்பிடின்னா ஒரு ஜாலியான விஷியம் அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்ப அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோடய பேரு என்னன்னால் பாஸித் அவன் தான் வந்து எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தான் நீச்சல் அடிக்கலாம் ஸ்விமிங் ஃபூல்லாம் போவோம் ஸ்விம்மிங் ஃபூல் போகிறப்ப நீச்சல் குளத்துக்குலாம் போகிறப்ப என்ன பண்ணுவோனால் ஜாலியாக போய் குளித்துட்டு என்ன பண்ணுவோனால் விளையாடிட்டு அங்கே உள்ள வாலிபால் வாலிபால்லாம் எடுத்து வெளாண்டு ஜாலியாக இருந்துட்டு ஒரு சந்தோஷமா இருந்துட்டு வருவோம் அப்போது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு நல்லாவே நீச்சல் அடிக்கலாம் சொல்லிக் கொடுத்தான் அவன் தான் பாஸித் அதுப்போல் நம்ம வந்து குளிக்க நீ நீச்சல் குளிக்கிறப்போ எப்போயுமே நீச்சல் அடிக்கிறப்போ ஒரு பயம் இருக்கும் எப்படா தண்ணி உள்ள எப்பயாச்சு இழுத்துடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும் அதுப்போல் என்னன்னால் நம்ம இல்லை எதையும் நினச்சி நம்ம பயப்படாமல் நம்மபாட்டே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு ஆழமான பகுதிக்குலாம் போகாமல் ஒரு அளவு மீடியமான பகுதியில் குதிச்சோனால் நமக்கு உள்ளேயும் இழுக்காது நம்மபாட்டுக்கு நல்லா குளிக்கலாம் அப்போது வந்து நம்ம நீச்சலும் நல்லா அடிக்க முடியும் சாப்பிட்டதுக்கப்பறமும் அதுக்கு மு சாப்படறதுக்கு முன்னாடி குளித்துட்டு அந்த மாதிரி நல்லா குளித்துட்டு போய் சாப்புடல்லாம் ஆனால் சாப்பிட்டுட்டு உடனே போயி நீச்சல் அடிக்கணுனால் முடியாது அப்போது வந்து நம்ளால ரொம்ப ஸ்ட்ரெய்ன் பண்ண முடியும் அதனால வந்து அந்த டைமில் அப்போலாம் குளிக்கக்கூடாது நம்ம உட்டே நம்ம என்ன பண்ணுன்னால் எங்கே வேணாலும் போயி குளிக்கலாம் ஆனால் வேகமாக ஓடுகிற ஆறுலேயும் இதிலியும் நீச்சல் அடிக்க ரொம்ப கஷ்டம் அப்போலாம் எனக்கு தண்ணீரை பார்த்தா பயமாக இருக்கும் அதுப்போல் என்னன்னால் நாங்கள் எல்லா இடத்துக்குமே போவோம் குளிக்கணுன்னு சொல்கிறப்போ கொளம் ஆறு பம்ப்பு செட்டு கிணறு எல்லா இடத்துலியும் குளித்திருக்கோம் அதல்லாம் குளிக்கிறப்போது ஒரு ஜாலியாக இருக்கும் அதே மாரி எல்லாரும் பசங்களோட தான் போவோம் தனியாக யாரும் போக மாட்டோம் பசங்களோட போகிறப்ப தான் அது இன்னும் கொஞ்சம் ஓ சந்தோசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதுப்போல் நீங்களும் குளிக்கணுன்னு நினச்சிங்கனா அது மாரி பசங்களோடையே போங்க ஆனால் நீச்சல் கற்றுக்கிட்டு போங்க நீச்சல் கத்துக்காமல் போனால் உங்கள் உயிருக்கே ஆபத்து நீச்சலுங்கிறதே ஒரு முக்கியமான விஷியம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதனால் எதோ நம்ம ஊரில் எதோ ஒரு ஆபத்து நடக்குது எதோ ஒரு விஷியம் நடக்குதுனால் அந்த டைமுனா வந்து நம்ம நீச்சல் தெரிஞ்சிக்கிட்டோனால் எதோ கொஞ்சம் க தப்பிக்கலாம் அதனால நீச்சல் அடிக்க பழகிக்கறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரையும் நீச்சல் அடிக்கணும் அப்படின் நெனைக்கிறவங்க அவங்க நண்பர்கள் வந்து சொன்னானா அவன் நண்பர்கள் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்போது வந்து அவங்க மூலைமா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அதுப்போல் நம் நண்பர்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த டைமில் பயன்படுத்தி நம்மளா நம்ம நீச்சல் கற்றுக்கிட்டோனா வருங்காலத்தில் நமக்கு எப்பயோ ஒரு இடத்துல அது நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறது என்னோடய கருத்து